நான் வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்யும்போது மனைவி கூட உதவியாக இருப்பேன் அவங்களுக்கு தேவையான காய்கறி வெட்டி தருவேன் சின்ன சின்ன வேலைகளை வந்து நாங்கள் பகிர்ந்து செய்வோம் அதே டைம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான கறி இதெல்லாம் எடுத்து கொடுக்கும்போது நானும் வேலை செஞ்சு கொடுப்பேன் அந்த அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகள் என்னன்ன பண்ணுமோ அதல்லாம் பண்ணி கொடுப்பேன்